சொல்லுங்கள் ஆமாம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆ என்ன வண்டி சார் சின்ன வண்டிங்களா பெரிய வண்டிங்களா சரிங் சார் எத்தனை எத்தனை கிலோ மீட்டரு சுற்றி வரும் சார் ஆ சரிங் சார்

ஆமாம் ஆமாம் சார் ஃபேமஸ் தான் சார் சரிங் சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் சார் ஏற்பாடு பண்ணிடலாம் சார் சரிங் சார் வேறு எப்படியும் ஒரு பத்தாயரூபா ஆகும் சார் உங்களுக்கு எல்லாம் சுற்றி காட்டணுனாக்கா ஆமாம் சார் சுற்றி பார்க்கணும் இல்லையா சார் ரூம் வேறு ரெடி பண்ணி கொடுக்குணும் ஆரேஞ்மெண்ட் பண்ணும் இல்லை சார் ரெண்டாயரூபாய்க்கலாம் பெட்ரோல் செலவுக்கு கூட வரதில்லை சார்

இல்லை சார் சாரி சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சரிங் சார் சரிங் சார் அப்டே இருந்தாலும் அவ்வளோலாம் பட்ஜெட் ஆகாது சார் சரி வாங்க சார் ஒரு ஒரு ரெண்டாயரூவா கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஆறாயரூவா கொடுத்துடுங்க சார் ஓகே சார் உங்களுக்கு எந்த டைம்மில் ஃப்ரீயாக இருக்குதுன்னு எந்த டைம் ஃப்ரீ இருங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார் ஒருமண் நேரத்துக்கு முன்னே ம் ஓகே சார் பார்த்துக்குலாம் சார் கண்டிப்பாக அனுப்பிவிட்டுருவோம் சார் இல்லை சார் ஒன்றும் இல்லை கூகுள் பே மட்டும் ஒரு டூ ஒரு டூ தௌசண்ட் ரூபே பண்ணிவிடுங்க சார் ஆமாம் சார் சரிங் சார் ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லாருக்கும் சார் வண்டி நல்லாருக்கும் சார் ஒரு முறை போயிவிட்டு வந்திங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் கேட்பிங்க சார் வண்டி அது மாதிரி ரெடி பண்ணி தரோ சார் சரிங் சார் சரிங் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார்